கதைகள்னாலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் நம்ம யாருக்குக் கதை சொல்லுவோம் எப்பொழுதும் நம்ம குழந்தைங்களுக்குக் கதை சொல்லுவோம் அதனால் கதைகளுக்குக் சொந்தக்காரர்கள் குழந்தைங்கனே சொல்லலாம் குழந்தைங்க எப்போதுமே கதையை ரொம்ப விரும்புவாங்க கதைகள்னால் அவங்களுடைய திறன் வளரும் நிறைய திறன்கள் அவங்களுக்கு வந்து வளரும் அவங்க யோசிக்கிறது மாறும் நம்ம கதைகள் சொல்லும்போது நல்ல நன்மைகள் உள்ள கதைகளை சொன்னோம்னால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை வாழ்க்கையில வந்து அவங்க எதாவது ஒரு இடத்துல இருக்காங்கன்னால் அதை எப்படி ஃப எப்படி அதை வந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்குப் பிடிக்கும் அப்போ கதைகள் வந்து நம்ம குழந்தைக்கு சொல்கிறது பெருசு கிடையாது அந்த கதைகளில் நல்ல கதைகளாக நல்ல பயனுள்ள கதைகளாக அவங்களை வாழ்வை வந்து முன்னேற்ற கதைகளாக சொல்கிறது தான் நம்மளோடைய கடமை அதனால நான் குழந்தைங்களுக்கு என் குழந்தைங்களுக்கு நான் கதை புக்ஸ் வாங்கினேன் புத்தகங்கள்லாம் நான் நிறைய படிப்பேன் அதுவும் குழந்தைங்களுக்குக் கதை புக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் என் குழந்தைங்களும் கதையை ரொம்ப கேட்பாங்க முக்கியமாக என் குழந்த கேட்குற கதை வந்து நல்ல நன்மைகள் நன்மைகள் தரக்கூடிய கதைகள் தான் ரொம்ப ரொம்ப சோகமான கதைகளை கேட்க மாட்டாங்க விரும்பவும் மாட்டாங்க அதனால என் குழந்தைக்கு நான் கதை புக் வாங்கினேன் கதை புக் வாங்கினது வந்து ரொம்ப அற்புதமான வரிகள் எல்லா கதை புக் கதை புக்லேயுமே வந்துவிட்டு புத்தகம் நல்லாயிருக்கு புத்தகம் தில் இருக்கற எழுத்துகள் நம்ம படிக்கக்கூடிய எழுத்துகள் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அந்த புத்தகத்தில் இருக்கற அந்த கதைக்கான கதாபாத்திரங்களை அப்படியே வரைஞ்சி அழகாக கொடுத்துருக்காங்க அதனால இந்த கதையை பார்த்தோன்னே அந்த கதாபாத்திரத்தை நம்ம நல்லா நினைவில் வச்சுக்கலாம் எப்பொழுதும் வந்து நம்ம வரிகளாக படிக்கிறதை விட நம்ம புத்தகங்களில் இருக்கற கதாபாத்திரத்தோடு படங்களை வந்து நம்ம நிறைய ஞாபகம் வச்சுக்குவோம் அந்த வகையில் நான் வாங்கின புத்தகம் ரொம்ப சிறப்பாக இருந்தது அதில் இருக்கற கதைகளும் ரொம்ப அருமையான கதைகளாக இருக்குது குழந்தைங்களுக்குப் பிடிச்ச மாதிரி அவங்களுக் அவங்களோட ல அவங்களோட திறனுக்கு நினைவுத்திறனை வந்து மேம்படுத்துகிற மாதிரியான கேள்விகளும் பின்னாடி இருந்தது எனக்கு ரொம்ப பிடித்தமான புத்தகமாக இருந்தது இப்போது நாங்கள் வாங்கின கதை அந்த கதை புக்கை முன்னாடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கதையில் என்ன இருக்கோ அதை அப்படியே அழகாக படமாக வரைஞ்சிருக்காங்க அப்போ நிறைய புத்தகங்கள் இருந்தாலும் அவளுக்கு பிடிச்சமான படத்தை தான் என் குழந்த தேர்ந்தெடுப்பாள் அப்போது கதை புத்தகத்துக்கு முன் பக்கமுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் கருதுகிறேன் ஏன்னால் குழந்தைங்க புத்தகத்தை எடுக்கும்போது அந்த முன் பக்கத்தில் இருக்கற படத்தை பார்த்து தான் எடுக்கிறாங்க அப்போது முன் பக்கமே வந்து ரொம்ப நல்லா இருக்கற புக் புத்தகம்லாம் எதுன்னு சொல்லி எடுத்தால் இந்த புத்தகங்கள் எல்லாத்தையுமே வந்து அவள் தேர்ந்தெடுத்தாள் ரொம்ப எங்கே போனாலுமே நான் எதுவுமே என் குழந்தைக்கு வாங்கி கொடுக்கமாட்டேன் ஆனால் புத்தகம் கேட்டால் அதை உடனே வாங்கி கொடுத்துருவேன் அந்த மாதிரி தான் என் குழந்தையை வளர்த்துருக்கேன் அதனால இந்த புத்தகம் வந்து எப்போதுமே தலையணைக்கு அடியில் வச்சுப்பா இல்லைனா பக்கத்தில் வச்சுப்பா இந்த புத்தகங்கள் இல்லாமல் அவளை நான் பார்க்கவே முடியாது குழந்தைங்களுக்கான புத்தகங்கள் அதில் இருக்கற கதைகள் அந்த கதைகளை வந்து நம்ம வாழ்க்கையில் எங்கேயாவது நம்ம அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சின்னால் அவங்களுக்கு அந்த கதைகள் நியா நினைவூட்டும் இந்த இடத்துல நம்ம இதை பண்ணிவிட்டோம் நம்ம இதை செய்யக்கூடாது அப்படின்னு நினைவூட்டும் அந்த இடத்துல என் குழந்த சொல்லுவாள் அம்மா இந்த கதையில் இ இந்த மாதிரி வந்தது அதனால நம்ம இதை பண்ணக்கூடாது இது தப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான பழமொழிகள மேட்ச் பொருந்தி அவள் எனக்கு சொல்லுவாள் எனக்கும் சொல்லி தருவாள் நானும் எனக்கு தெரியாத மாதிரியே இந்த இடத்துல நான் என்ன செய்யணும் நான் இதை பண்ணணுமா அதை பண்ணணுமான்னு அவள்கிட்ட கேட்குறதுல அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் நம்மகிட்ட கேட்குறாங்களேன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஒரு அன்பு பிணைப்பு ஏற்படுது அதனால புத்தகங்கள் குழந்தைகளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நான் வாங்கின புத்தகம் ரொம்ப அருமையாக இருந்தது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற புத்தகமாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது